ஹலோ சொல்லுங்கள் யாருங்க ஆமாம்ங்க நீங்கள் ஆ சொல்லுங்கள் மேம் அப்படிங்களா ஓகே மேம் அவளை பற்றி எதுவுமே குற சொல்லுறதுக்கு எதுவுமே கிடையாது க்ளாஸில பர்ஃபெக்ட்டாக இருப்பா நீட்னஸாக வந்து அனுப்பிவிடுறீங்க பாப்பாவை அதே போல் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அந்தமாதிரி ஹெல்த்தியாகலாம் ஃபுட்டுலாம் அனுப்பிவிடுறீங்க அதுலையும் ஓகே படிப்பில அவ செம டாப்பரு அதெலாம் சொல்லிக்கவே இல்லை சொல்லிக்கவே எதுவுமே குற சொல்லுறதுக்கு எதுவும் இல்லை ஃபோன் அடிக்கடி நிறையா கொடுக்க ஆ சொல்லுங்கள் அப்போ நீங்க தான் சரியில்லை வீட்ல தான் நீங்கள் சரியாக பார்க்கமாட்றீங்க ஸ்கூல்க்கு வந்தால் நல்லா படிக்கிறாளே கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் வந்து அம்மா அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கணும் நல்லா பேசணும் அப்படின்லாம் சொல்லி தான் விடுவோம் நீங்களும் பாருங்கள் வீட்டில நாங்கள் ஹோம் ஒர்க்லாம் மெசேஜ் பண்ணுறோம் பார்க்குறீங்களா

ஓ அப்படியா

அவ வந்து இப்போ நீங்கள் ப மீட்டிங்க்கு வரமுடியலைன்னு சொன்னீங்க ஸோ நான் அதை பற்றி நான் சொல்லிடுறேன் மீட்டிங் வந்துவிட்டு வர முல்ல அப்படின்னா உங்களுக்கு எதாவது வேலை இருந்துதால் ரொம்ப இந்த தவிர்க்க முடியாதமாதிரி இருந்துதால் ஓக் ஓக் ஓகே மேம் நல்லாதான் படிச்சிருக்கா நீங்கள் ரேங்க் கார்டு பொறுமையாக வந்து வாங்கி பார்த்துக்கோங்க நல்லா எல்லாத்துலையுமே நல்ல மார்க் எடுத்துருக்கா ஆக்ட்டிவிட்டிஸ்லயுமே நல்ல மார்க் எடுத்துருக்கா நான் அவளை பற்றி எதுவும் ட்ராபேக் சொல்றமாதிரி எல்லாம் எதுவும் இல்லை மேம்

ஓகே மேம் சேரி நான் இனிமேல் அவளை கேர் பண்ணிக்கிறேன் அவ அவளை நான் ஒழுங்காக இது பண்ணிவிட்டு அவளை கொஞ்சம் ஸ்பெஷலாக சாப்பிட வச்சு அனுப்பிவிடுறேன் ஆ வீட்டில் ஏதாவது அவளுக்கு அவளுக்கு ஏதாவது இது இருக்கா பழக்கம் இருக்கா ஸ்போர்ட்ஸில் அவளுக்கு எது பிடிக்கும் ஆ ஓகே வேகமாக ஓடுவா ம் ம் ஓகே ஓகே மேம் அவளுக்கு பிடிச்ச விளையாட்டாக நான் விளையாட விளாட சொல்லுறேன் நான் அவளை சேர்த்துவிட்றேன் ஸ்போர்ட்ஸுக்கு ஸ்போர்ட்ஸ் ஆ ஸ்போர்ட்ஸ் மட்டுமே இல்லைன்னாலும் ஸ்டடீஸியும் பார்க்கணும் ம் ஓகே மேம் வேறு ஏதாவது ஓ ஆ சரிங்க மேம் நான் அதை பார்க்குறேன் ஸ்நாக்ஸு இப்போ சாப்பிட சொல்லிருக்கீங்க கீரை இது சாப்பாடு சாப்பிட சொல்லிருக்கீங்க ஹாண்ட் ரைட்டிங் பண்ண சொல்லிருக்கீங்க ஓகே அது போக போக சரியாயிடும் மேம் கவலைப்படாதீங்க போக போக சரியாயிடும் ம் ஓ ஓகே மேம் ஓகே மேம் நான் இனிமேல் கரெக்டாக பார்த்துக்குறேன் அடுத்த அடுத்த பேரண்ட்ஸ் டே மீட்டிங்க்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் ஓகே ஓகே ஓகே மேம் தேங்க் யூ பாய்